ஹலோ ஆ வணக்கம் டீச்சர் நான் கவின் அம்மா பேசுகிறேன் டீச்சர் ஆ ஃபஸ்ட் மிட் டெர்ம் பேப்பரு கொடுத்துருந்திங்க ஆ பாஸ் ஆவான்னு பார்த்தேன் டீச்சர் நல்லா மார்க்கு எடுத்திருக்கான் ஆ இது பத்தாது டீச்சர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் வீட்டில் வந்து படிக்கவே மாட்டேங்குறான் விளாண்டுட்டே இருக்கான் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு டீச்சர் ஆ கொஞ்சம் ஒரு டெத்துக்கு போய்ட்டோம் ஆ அதான் டீச்சர் நான் அடுத்த இதுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் டீச்சர் தம்பி சொன்னான் ஆ சரிங்க டீச்சர் ஸ்கூலில் எப்படி டீச்சர் படிக்கிறான் அடம் பண்ணுறானா

ஆ ஆ ஓகேங்க ஓகே டீச்சர் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷில் சேத்துவிட்றேன் டீச்சர் நான் தம்பியை ஆ சரி டீச்சர் ஆ சரி டீச்சர் வீட்டில் வந்தால் சுத்தமாக படிக்கமாட்டேங்கிறான் டீச்சர் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க்கு எடுக்க வச்சிடுங்க நான் அடுத்த தடவை வர்றேன் நான் வந்து நான் பேசுகிறேன் ஆ சரி டீச்சர்